சவால்கள் இப்போது பெண்கள் வந்து முதல்ல எப்படி இருந்தாங்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க இப்போ டெய்லியும் தினமும் அனுதினமும் என்ன சவால்கள்லாம் அவங்க வந்து சந்திச்சிகிட்டு இருக்காங்கள் அப்படின்னு பார்க்கறது என்னன்னா இப்போ பெண்கள் வந்து முதல்ல மாதிரி இல்லை இப்போ வந்து எல்லா பெண்ணுமே இப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க நிறையா அவங்க பொறுப்பு ஏத்துகிட்டு அவங்க வந்து செய்கிறாங்க வாழ்க்கைல உயர்கிறாங்க அவங்க வந்து செய்யாதது அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை இப்போது ரொம்பவே மாறிட்டாங்கள் அம் அப்போ அவங்க வந்து சவால்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல அவங்க வந்து வேலைக்கு போகமாட்டாங்க வீட்டிலையே இருப்பாங்கள் வேலைக்கு போனாலும் எப்படி பேசணும்னு தெரியாது ஆனால் இப்போ வேலைக்கு போகிறாங்க தனியாக இருந்து போராட கத்துக்கிறாங்க அநேக சாதனைகளும் அவங்க வந்து செஞ்சிகிட்ருக்குறாங்க நிறைய கண்டுபிடிப்புகள் பிடிக்கிறாங்கள் இணையத்தளத்திலையும் நல்லா உயர்ந்துகிட்டு வராங்கள் ரொம்ப ஏன் நெ இரவு இரவிலேலாம் வந்து பயப்படாம அவங்க வேலைக்கு போய்ட்டு பயப்படாம வீட்டுக்கு வராங்கள் தனியாக இருக்கிறாங்க தனியாக வாழ கத்துக்கிட்ருக்காங்கள் பயப்படாம பெண்கள் வந்து அவங்க இப்போது இருக்கிற பெண்கள்லாம் பாதி பேருக்கு கணவன் இல்லை அப்படி இருந்தும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை சந்திச்சிட்டு நிறையா வேலையில் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிட்டு போராட்டங்களை சந்திச்சிட்டு அது மத்தியிலியும் வந்து அவங்க வாழ கற்றுக்கிட்டு நிறைய அனுதினம் வர சவால்களை அவங்க வந்து சந்திச்சிகிட்ருக்காங்க இத்தனை வருஷத்தில் வந்து இதில் இந்த காலத்தில் பெண்களோட பங்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே மாறியிருக்கு என்னென்ன அப்படின்னா முதல்ல அவங்க இருந்த காலம் வேற இப்போ இருக்கிற காலம் வேற முதல்ல அவங்க இருந்த காலத்தில் வந்து வெளியவே வரக்கூடாது அதுவும் கணவன் எல்லாம் இறந்துட்டாங்கன்னால் வெளியவே வரவேக்கூடாது அப்படி இருந்தாங்கள் சமையல் கட்டிலே இருந்தாங்கள் சில ஆண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளையே வச்சிட்டு பூட்டிட்டு போயிடுவாங்கள் அப்படி எல்லாம் கூட இருந்தாங்கள் சில பேர் ஆனால் சிறுவயதிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி வீ எப்டி வீட்டில பேசணும் என்ன பண்ணணும் எப்படி குடும்பத்தை நடத்தணும் வருமான செலவு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்படி இல்லை ஒரு படிப்பறிவு இல்லை எதுவுமே இல்லை சில ஆண்கள் வந்து வீட்டிலையே வச்சிட்டு போயிடுவாங்கள் ஆனால் இப்போது அந்த காலம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு அது என்னன்னா இப்போ எல்லாமே வந்து செய்கிறாங்க கல்வி அதாவது கல்வியிலும் இப்போ நமக்கு வந்து பள்ளிக்கூடத்திலையும் சரி முதல் முதல் மதிப்பெண் எடுக்கிறது பெண்களாகதான் இருக்கிறாங்க நிறையா வேலையில் ரொம்ப தலைமையில் இருக்கிறதும் வந்து பெண்களாகதான் இருக்கிறாங்க நிறைய வேலையும் சரி இப்போ வந்து பெண் ஆண்கள் பார்க்குற எல்லா வேலையும் வந்து பெண்களும் பார்க்குறாங்க அதாவது பஸ்ஸு ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க அப்புறம் வண்டிக்கூட ஓட்டுறாங்க மோட்டார் வாகனம் ஓட்டுறாங்க காரு ஓட்டுறாங்க எல் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க எல்லாமே ஓட்டுறாங்க பெண்களால் எல்லாம் முடியுன்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சமாக சாதிச்சிகிட்டு வராங்கள் இப்போது இந்தியாவில் பொதுவாக இப்போ எல்லா ஊர்லையும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னா முதல்ல இருந்துச்சு பாதுகாப்பு இப்போ அது கொஞ்ச கொஞ்சமாக குறஞ்சிட்டே வருது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்கிற அந்த விபத்துக்கள் நம்ம ஊரில் நடக்கிற அந்த பிரச்சனைகளேலாம் பார்த்து ஒவ்வொரு பெண்களும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அச்சம் உண்டாகுது வெளியே போகிறத்துக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரிலாம் சில வி விஷயம் நடக்குது என்ன குறஞ்சிட்டு முதல்ல பாதுகாப்பு இருந்தது இப்போ அதுவந்து குறஞ்சிட்டு வருது இதே பெண்களுக்கு இந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் சம பங்கு வந்துருச்சின்னால் வந்துருச்சு முற்றிலுமாகவே இந்த காலத்தில் அவங்களுக்கு சம பங்கு வந்துருச்சு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஆண் மட்டுந்தான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் பெண்கள் வந்து வீட்டிலதான் இருக்கணும் அப்படில்லாம் சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஆண்கள்தான் இப்போ வந்து பாதி பள்ளிக்கு போகிறதில்ல பெண்கள் முற்றிலுமாகவே பள்ளிக்கு போய் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்கள் சிலபேர் வந்து வக்கீல் ஆகுறாங்க கலெக்ட்ரு ஆகுறாங்க டாக்ட்ரு ஆகுறாங்க இந்தமாதிரி முதலமைச்சராக்கூட ஆகுறாங்க அப்படில்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பெண்களை வந்து ரொம்பவே பாராட்டணும் அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் ரொம்பவே பெண்கள் வந்து முறேன் முன்னேறிட்டு வராங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பமாட்டாங்கள் ஒரு பத்தாவது வரைக்கும் அந்த காலத்தில் வந்து பெண்கள படிக்க வச்சதே ரொம்ப பெரிய விஷயமா அங்கே வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பெண்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுங்கிறது அத் அதுலேருந்து வளர்ந்து இந்த உலகத்தில் படித்து அவங்க வேலைக்கு போய் இப்போது வந்து ரொம்ப முன்னேறிகிட்டு தனியாக வாழ க பயப்படாம தனியாக வாழ்ற அளவுக்கு அவங்க தைரியத்தோட இருக்கிறாங்க அதனால பெண்களுக்கு பெண்கள் அனுதினம் நிறையா சவால்களை சந்திச்சிட்டு வராங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது கம்மியாக இருக்குது பெண்களுக்கு இந்த உலகத்தில் சம பங்கு இருக்குது